தமிழ்நாட்டை வந்து வளர்க்கிற விதமாக பழைய காலத்திலலாம் சில கலாச்சாரம் இருக்கும் அந்த கலாச்சாரப்படி சில கண்காட்சிகள் எல்லாம் வெச்சுருப்பாங்க எக்ஸாம்புலுக்கு பார்த்தோமா பொம்மலாட்டம் ஒயிலாட்டம் இது மாதிரி எல்லாம் சில கண்காட்சிகள் எல்லாம் இருக்கும் ஸோ பழைய காலத்தில் இருக்கிற பொருள் அது அப்புறம் அப்போது இருந்த அரண்மனை கோல்டு காயின்ஸு செயின்ஸு அந்த மாதிரி எல்லாம் நிறைய திங்ஸ் வந்து அந்த காலத்திலலாம் இருந்துச்சு அதை வந்து அதை வந்து வளர்க்கிற விதமாக அதை வந்து கண்காட்சியாக அதெல்லாம் வைப்பாங்க ஸோ அது வந்து அருங்காட்சியகத்தில் அந்த மாதிரி இடத்துலலாம் இதை வந்து கண்காட்சியாக வைப்பாங்க ஸோ இதெல்லாம் விசிட் பண்றத்துக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க அதில் வந்து சில பிளேஸஸ் அதெலாம் இருக்குது அதில் வந்து காட்சிப் பொருளாக என்ன என்ன வைப்பாங்க அப்படின்னா என்னென்ன வைப்பாங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்ப வந்து நிறைய திங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அந்த காலத்தில் இருந்தவங்க அப்போது வந்து நிறைய திங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் இப்போது பார்க்கும்போது நம்பளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பொருள் எல்லாம் பார்க்கும்போது அப்போது வந்து ரொம்ப என்ன சொல்லுறது காஸ்ட்லியாக இருக்கும் பட்டு அமௌண்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த காலத்திலலாம் இப்போது வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்குது பட்டு குவாலிட்டி அந்த வைஸில் பார்க்கும்போது அந்த காலத்திலலாம் குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாவே நல்லாவே பண்ணியிருப்பாங்க அப்போது இருந்த எனிதிங்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போது வந்து அது என்ன சொல்றது அப்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போது இருக்கும் அந்த மாதிரி அந்த காலத்திலலாம் செஞ்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த நம்ம வந்து பார்க்கறத்துக்காக அருங்காட்சியகம் அந்த மாதிரி பிளேஸ்லெலாம் இது வந்து கண்காட்சி பொருளாக வைப்பாங்க இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரமே நடந்துட்ருக்குது